என்கூடப் பிறந்தவங்க என்னோடு சேர்த்து மூணு பேர் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் ஃபஸ்டு நான் பெண் அடுத்து எனக்கு அடுத்தது என்னுடைய தம்பி அதுக்கும் அடுத்தது என்னுடைய தங்கை நாங்கள் மூணு பேருமே ரொம்ப கிராமத்து சைடு கிடையாது ரொம்ப சிட்டியும் கிடையாது ஒரு நார்மல் ஒரு பெரிய சைஸ் கிராமம்னு வேணா வச்சுக்கலாம் அந்தமாதிரி சூழ்நிலையில்தான் வர வளர்ந்தோம் ஒற்றுமை எங்களுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படினா நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் சாஃப்ட் ஸ்போக்கன்தான் அதிகமாக ரொம்ப அதட்டி பேசறமாதிரியான குடும்ப உறுப்பினர்கள் எங்கள் வீட்டில் யாரும் கிடையாது நான் வந்து பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா மாதிரி இருப்பேன் ஆனால் வந்து என்னுடைய செயல்கள் எல்லாம் நான் செய்றது எல்லாமே எங்கள் அப்பாமாதிரி இருக்குனு சொல்லுவாங்க அதே வந்து என் தம்பி அப்படிதான் பார்க்குறதுக்கு எங்கள் அப்பாமாதிரி இருப்பான் அவன் பண்ணுறது எல்லாமே நல்ல தெளிவாக பிளான் பண்ணி அப்பாமாதிரியே பண்ணுவான் அம்மாமேல் ரொம்ப பாசம் ஜாஸ்தி தம்பிக்கு தங்கச்சி பார்க்கறதுக்கு அப்பாமாதிரி இருப்பாள் அப்பாவோடய குணாதிசயங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப செல்லம் என்னோடய தங்கச்சி நான் வந்து ஃபஸ்டு பொண்ணுங்கிறதினால எனக்கு வந்து பொறுப்புகள் அதிகம் இப்போ ஒரு சின்னதாக ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது பொருள் ஏதாவது வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தால்கூட ஃபஸ்டு என்ன சொல்வாங்க தம்பி தங்கச்சிக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிடணும் நீ வந்து அக்கா அதனால் நீ இந்தமாதிரி பண்ணு அப்படினு சொல்லி சொல்லி வளர்த்துனாலயோ என்னவோ எனக்கு வந்து சின்ன வயசில் இருந்தே தம்பி தங்கச்சி மேல் பாசம் அதிகம் அவங்கள அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டுதான் நான் வந்து எடுத்துக்கணும் அப்படினு நினைப்பேன் வேற்றுமை எங்களுக்குள்ளே எப்படி எனக்கு வேற்றுமைனு ஒன்றும் ஸ்பெஸிஃபிக்கா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என்ன சொல்றது நான் வேற்றுமையில் எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு கமல் பிடிக்கும் என் தங்கச்சிக்கு ரெண்டு பேரையும் பிடிக்காது வேறு இன்னோரு ஹீரோவைதான் ரொம்பப் பிடிக்கும் இந்தமாதிரி சின்ன சின்ன வேற்றுமைகள்தான் பெரிசா ஒன்றும் பாதிக்கிற அளவுக்கு வேற்றுமை இல்லை நாங்கள் எல்லோருமே ஒரே குடும்பமாக ஒன்றா இப்போவரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம்